நான் வந்து ஒரு துணி கடைக்கு போனேன்ங்க அந்த துணி கடையில் பார்த்திங்க அப்படினா எல்லா துணியும் நல்லாயிருக்கும் முன்னாடி சொன்னாங்க அதனால் நானும் என்ன பண்ணிணேன் போய் துணியை பார்த்து எடுக்கலாம்ட்டுனு போனேன் அங்கே போனால் எல்லா துணியும் நல்ல துணியாக இருந்துச்சுங்க அவ்வளோ நல்ல இருந்துச்சு பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு நான் என்ன பண்ணிணேன்னா எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிணாங்க ஒரு ஆயிரம் ரூபாய கொடுத்து நீ உனக்கு மட்டும் ஒரு புடவ எடுத்துக்கனாங்க நான் என்ன பண்ணிணேன் புடவ ஆயிரம் ரூபாக்கி எடுத்தால் எப்படியும் நல்லாதான் இருக்கும் நம்ம முந்நூறு ரூபா புடவைல எது நல்லா இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்டு நான் போனேன்ங்க பார்த்திங்கன்னா முந்நூறு ரூபாக்கி புடவையலாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க நான் அதில் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு மெது மெதுன்னு ஒரு புடவங்க அந்த புடவைய எடுத்தேன் அவ்வளோ நல்லாயிருந்துச்சி அந்த புடவ முந்நூறு ரூபாக்கி நம்ம காசு கொடுத்தாலும் நல்ல பிரயோஜனமாக இருந்துச்சு அந்த புடவ சரினு அதில் ஒரு மூணு புடவைய எடுத்துகிட்டேங்க ஏன் நம்ம போய் ஆயிரம் ரூபாக்கி ஒரு புடவ எடுக்கணும்ன்னு மூணு புடவ மூணு புடவையும் அவ்வளோ நல்லாயிருந்துச்சி எல்லாேரும் சொன்னாங்க முந்நூறு ரூபா புடவ சீக்கிரமாக சுருங்கி போயிடும் எடுக்காதேனாங்க நான் கேட்கல எனக்கு பிடிச்சிருந்துச்சினு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்ன்னா ஒரு ஆறு மாதமா கட்டிக்கிட்டிருக்கேங்க கொஞ்சம் கூட சுருங்கலை கலர் போகல எதுவுமே பண்ணலைங்க அவ்வளோ நல்லாயிருக்கு அந்த புடவ மறுபடியும் எப்படா அது மாதிரி வந்து முந்நூறு ரூபா புடவ போடுவாங்க நான் போய் ரெண்டு டைம் அந்த கடையில் கேட்டுகிட்டு வந்துட்டேன் ஆனால் இன்னும் வந்து போடலை பாருங்க போட்டாங்கன்னால் போய் நீங்களும் எடுங்க நல்லாயிருந்துச்சிங்க அந்த புடவ இப்போ வரையும் வந்து நான் அதை வெளியில் கூட நல்ல ஒரு சாதாரணமாக உள்ள இந்த கோயிலுக்கு போவது அதுக்கு போவதுக்குலாம் கட்டிகிட்டு போய்ட்டிருக்கேன் நல்ல புடவயா இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட இதிலயே வந்து ரொம்ப நல்ல விதமாக பர்ச்சேஸ் பண்ண புடவைங்க